சொல்லுங்கள் மேம் ஹலோ குட் ஆஃப்டர் நூன் மேம் எஸ் மேம் எஸ் மேம் என்னோடய ஓகே மேம் எஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் நான் ஜாய்ன் பண்ணி வந்து ஃபோர் இயர்ஸ் ஆகிருச்சு தான் நீங்கள் கம்பனி ஸ்டார்ட் பண்ணப்போ தான் நான் வந்து சேர்ந்தேன் இருந்தாலும் வந்து அப்போ இருந்து சேலரி இன்க்ரிமண்ட் நீங்கள் நீங்கள் இன்னும் பண்ணலை ஒரு ஷிஃப்ட்டு வைஸ் நீங்கள் வந்துவிட்டு இன்னும் நீங்கள் வந்து ஒழுங்காக போடலன்னு நான் நெனைக்கிறேன் இதில் நிறைய ப்ராஜக்ட் வந்து இப்போ உள்ள க கம்பனீஸில் வந்து நிறையா ப்ராஜக்ட் எடுத்துப் பண்ணுறாங்க நாம்மளும் இந்த சி எஸ் ஆர் ஆக்ட்டிவிட்டி சம்பந்தமாக நிறைய ப்ராஜக்ட் எடுத்துப் பண்ணால் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்டே நிறைய வாங்குவாங்க எம்ப்ளாயீஸ் வைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ இன்னும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம கம்பனியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துவிட்டு இன்னும் நம்ம எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப நிறையா ஜாய்ன் பண்ணுவாங்க நம்ம கம்பெனில அது மாதிரி இல்லை மேம் நம்ம வந்து அந்த எம்ப்ளாயீ வைஸ் நம்ம அதிகமாக சேக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ப்ராஜக்ட்டே அதிகமாக எடுக்கிறோம் நம்ம வந்து எப்போவுமே பேசிக் கான்செப்ட்டை வெச்சு ப்ராஜக்ட் எடுக்காமல் இன்னும் நம்ம அதிகமாக ப்ராஜக்ட் எடுக்கணும்ன்னு நான் சொல்கிறேன் டிஃப்ரண்ட் டாபிக்ஸில் டிஃப்ரண்ட் டெக்னாலஜி வைஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும்ன்னு எனக்குத் தோணுது ஆ வேறு

நீங்கள் வந்து நீங்கள் எம்ப்ளாயி கூட கொஞ்சம் இன்ட்ராக்ட் வெச்சீங்கன்னா இன்னும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு நான் நெனைக்கிறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்